மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட சொந்த மாநிலம் ஏன்னா சொந்த மாநிலம் அவங்களோட புவியியல் பற்றி அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படினா அவங்க வசிக்கிற அவங்களோட சொந்த மாநிலத்தை பற்றி அவுங்களே தெரிஞ்சுக்கலை அப்படினா மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க எப்படி வந்து தெரிஞ்சுப்பாங்க அவங்களோட மாநிலம் அவங்க வசிக்கிற மாநிலம் அவங்க வசிக்கிற இந்த பூமி அதைப் பற்றி அவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படினு நான் நினைக்கிறேன் எங்களோட மாநிலம் என்னோட மாநிலம் பார்த்திங்கனா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தெரிஞ்சுக்ககூடிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு என்னோட மாநிலத்தில் மக்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா நான் இருக்கிறது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக வந்து திருவாரூர் திருவாரூர் அங்கேதான் வந்து நான் இருக்கேன் இங்கே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு ஏன்னா திருவாரூரில் தான் வந்து திருவாரூர் பெரிய கோவில் அப்படினாலே ஒரு புகழ்பெற்ற தலமாக வந்து விளங்குது அப்புறம் வந்து எங்கள் மாநிலத்தில் தெரிஞ்சிக்ககூடிய விஷயங்கள்னா திருவாரூரில் முக்கியமாக நான் சொன்னதுதான் பெரிய கோவில் அப்புறம் வந்து தஞ்சாவூர் பார்த்திங்கனா தஞ்சாவூர்லேயும் பெரிய கோவில் அதுவும் வந்து ரொம்ப மிகப் பிரசித்தி பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கே என்ன அப்படினா அதோட கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் எப்போதுமே விழுகாது ஸோ இதை இதேமாரி ஒரு சிறப்பை வாய்ந்த தலத்தை கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படினு நான் ஆசைப்படுறேன் அங்கே நிறையவே இருக்கு இப்போ வந்து திருவாரூரில் வந்து ரீசன்ட்டாக வந்து கலைஞர் மணிமண்டபம்கூட திறந்து வைச்சிருக்காங்க அதையும் மக்கள் வந்து அது வந்து எப்படினா அந்தக் கலைஞர் மணிமண்டபம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படினா திருவாரூர் தேர் தெரியுமா அந்த தேரோட ஷேப்லேயே அந்த தேரோட ஷேப்லேயே மெயினாக வச்சு அந்த மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அந்த மணிமண்டபத்தை பார்த்திங்கனா அப்படியே தேர் மாதிரியே இருக்கும் தேரோட ஷேப்லேயே இருக்கும் அந்த மணிமண்டபத்துக்குள்ள கலைஞரோட சிலை வந்து அந்த தேருக்குள்ள சாமி இருக்கிற இடத்துல அந்தக் கலைஞரோட உருவம் கலைஞர் ஐயா அவங்க அவங்களோட உருவம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதேமாரி அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கலை ஒரு தேரோட வடிவத்தில் ஒரு இதுமாதிரி அமைச்சி அதுக்குள்ள அவங்களோட உருவத்தை வந்து வைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படினு எனக்கு தோணுது அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா இப்போ ரீசன்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படினா அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அவங்களோட அம்மாவுக்காக ஒரு பையன் வந்து ஒரு தாஜ்மஹால் வடிவத்தில் வந்து அவங்களோட நினைவுச் சின்னமாக வந்து அவங்களோட இதை வந்து கட்டியிருக்காங்களாம் நினைவுச் சின்னமாக தாஜ்மஹாலோட வடிவத்தில் அவங்க அம்மாவுக்காக கட்டியிருக்காங்களாம் அதுவந்து திருவாரூரோட மினி தாஜ்மஹால் அப்படின்னே அவங்க வந்து சொல்கிறாங்க எல்லோருமே இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்த பார்க்கணும் அப்படினு நான் ஆசைப்படுறேன் இதுவே இதை தவிர நிறைய பாக்கிற இடங்கள் வந்து நிறையவே இருக்கு